இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனிக்கு போயிட்டுருந்தேன் இப்போ அதுவும் வந்துட்டு மோட்டர் தயாரிக்கிற கம்பெனி தான் அந்த மோட்டர் தேவையானது எல்லா மெட்டீரியலுமே நான் வந்துட்டு ஃபுல்லா அசெம்பிள் பண்ணி நாங்கள் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு தேவையானது ரோட்ரு காயிலு ஸ்டேட்ரு எல்லாமே வந்து இருந்தால் தான் ஒரு மோட்ரு ஃபுல்லாவே ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி வந்து கரத்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்போ தான் வந்துட்டு அது வந்துட்டு லைஃப் லாங் கரெக்டாக இருக்கும் இப்போ நாங்கள் டென் இயர் வாரண்டி கொடுத்தாலுமே அதையும் தாண்டி உழைக்கிற மாதிரி இருந்துன்னா நம்ம மெட்டீரியல் ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கா இல்லையா வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டியாக வந்து தந்தால் தான் வந்துட்டு யாராக இருந்தாலும் அந்த டீலர்ஸா இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் அவங்களுக்கு உழைக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் இப்போ டென் இயர்ஸ்ஸுங்கும்போது ஃப்ஃடீன் இயர்ஸாக கூட உழைக்கும் அப்படிங்கம் போது நம்ம வந்துட்டு அதில் எதோ ப்ராப்ளமா இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு இப்போ மோட்ரு வந்துட்டு நம்ம ஃபுல்லா அசெம்பிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லீக் செக் பண்ணிட்டு எல்லாமே வந்து டெஸ்டிங்லாம் பார்த்துட்டு அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ராப்பளமா இருந்துச்சுன்னால் மறுபடியும் அந்த ஃபீஸை கழட்டி போட்டு எந்த இடத்துல லீக் வருதுனு சொல்லி பார்த்துட்டு அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு இப்போ ஸடார்டிங் காயில் அதில் எதுவும் ப்ரா ப்ராபளமாச்சின்னா சார்ட்டேஜ் எதோ ஒன்று ஆச்சின்னா அந்தக் காயிலை எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு இன்னொரு காயில் புதுசா வந்துட்டு உள்ள அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லா அதுக்கப்புறந்தான் வந்துட்டு மறுபடியும் ஒரு புது மோட்ரை வந்துட்டு அவங்களுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் தர மாதிரி இருக்கும் இப்போ அதுலேயுமே வந்துட்டு மோட்ரில் வந்துட்டு கேபிள் எதோ ஒன்று வந்துட்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்கள் அசெம்பிள் பண்ணும் போது ரீஒர்க் அந்த மாதிரி பண்ணிட்டு நான் அதை வந்துட்டு அந்த கேபிளில் கரெட்டாக இருக்கா இல்லை வந்துட்டு மைக்கில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் வந்துட்டு நாங்கள் கேபிள்லாம் கரெக்டாக வந்துட்டு உள்ள ஃபிட் பண்ணுவோம் ஃபிட் பண்ணிட்டு லீக் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வருதா இல்லையான்னு சொல்லி ஃபுல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்பறம் வந்துட்டு வாரண்டி ஸ்டிக்கரு அதுக்கப்பறம் பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்தான் அப்பறம் நாங்கள் டியூப்பில் போட்டு எல்லா கஸ்டமருக்கெல்லாம் அனுப்பிடுவோம்